அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் சுகாதார துறையை எப்படி எளிதாக்கி உள்ளது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான் அறிவியல் சயின்டிஃபிக்காகவும் தொழில்நுட்பமெல்லாம் தொழில்நுட்பத்துலேயும் முன்னேற்றம் ஆக்க்ஷுலி பழைய ப பண்டைய காலத்தை விட இப்போ வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது இப்போது சொல்ல போகணுன்னா கோவின் ஆப் அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிங்க எவ்வளோ டோஸ் போட்டிருக்கிங்க ஆக்ஷுலி கோவிட் டைமில் வந்து நிறைய பேரால் வந்து சரியாக இன்ஜெக்க்ஷன் போட முடியல இருந்தாலும் சுகாதாரத்துறை வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து போட் போட்டவர்களும் இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அந்த இடத்துல வைச்சு அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க போட்டு அந்த அந்த முயற்சி எல்லாம் செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி எளி கோவின் ஆப் ஆப்பின் அந்த ஆப்பில் வந்து அது அது வந்து தொழில்நுட்பத்தில் வந்து வர்றது தான் அது வந்து அந்த ஆப் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா எவ்வளோ டோஸ் போட்டிருக்கோம் இந்த டோஸ் நம்ம போடலையா அப்புறம் எவ்வளோ டோஸ் நம்ம வந்து இன்னும் போட வேண்டியது இருக்குது எவ்வளோ ட்ரோ டோஸ் போட்டு முடிச்சுருக்கோம் எவ்வளோ டோஸ் போட்ட போட்டாச்சு எல்லாம் நம்ம எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஆப் வழியாக தெரிஞ்சுரும் அதுவும் இல்லாமல் கோவிட் பற்றியான விழிப்புணர்வும் கூட அந்த ஆப்பில் வந்து தெரியும் அந்த ஆப் தவிர தொழில்நுட்பத்தை சார்ந்தது வந்து நிறையா ஆப் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய வெயிட்டை கூட சொல்கிற ஆப் இருக்குது ஹைட்டை சொல்கிற ஆப் இருக்குது நம்மளோடய வெயிட்டை கெயின் பண்ணுற ஆப் இருக்குது நிறையா ஆப் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது தொழில்நுட்பத்தை சார்ந்தது தான் அதனால் பண்டைய காலத்தில் வந்து அதெல்லாம் இல்லை இப்போது வந்து அது இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோருக்கும் மற்றபடி சொல்ல போகணும்னா இந்த கோவின் ஆப்பு தான் அது கிட்டதட்ட வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு யாருக்கும் வந்து டிஸ்அட்வாண்டேஜஸாக இல்லை அது நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப்பு அது கோவின் கோவிட் டைமில் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது மற்றபடி நல்ல ஒரு ஆப்பு தான்